வாங்கப்பா எல்லாம் பொண்ணு பார்க்க போகலாம் பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குதா இல்லையானு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் மாப்பிள்ளையும் கூட்டு வாங்க கூட்டு போயிட்டு நம்ம பொண்ணு பார்த்துட்டு வரலாம் எங்கேனா ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு ஏத்தாப்புனு ஒரு கிராமத்தில் பொண்ணு பார்க்க போகலாம் பொண்ணு பார்த்துட்டு ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தா ரெண்டு பேற்றையும் பேச விடலாம் அப்புறமேலு கடைசியில் நம்ம என்னென்னு டீட்டைல் விசாரிச்சுக்கலாம் என்னென்னா நம்ம வந்து பொண்ணு பார்த்துட்டோம் பொண்ணு பிடிச்சிருச்சி அப்படின்னா நம்ம அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க சீர் வரிசை என்ன பண்ண போகிறாங்க எப்படி கல்யாணம் பண்ண போகிறோம் இங்கே கோவில்ல பண்ணலாமா இல்லை மண்டபத்தில் பண்ணலாமா என்னென்னு பேசி டீட்டைலாக விசாரிச்சுக்கலாம் ஓகே நமக்கு பொண்ணு பிடிச்சிருச்சி அப்படின்னா நம்ம வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் பேச விடலாம் பேச விட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் மன பொருத்தம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாம் ஓகே முடிஞ்சிச்சு பேசிட்டோம் அவங்க ரெண்டும் பிடிச்சிருச்சி அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ சீர் வரிசை செய்கிறாங்க எத்தனை பவுன் போடுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் கேட்டு எல்லாம் ஃபர்தராக முடிச்சிட்டா மாப்பிள்ளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பொண்ணுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பேசுறோம் ஓகே அது முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இப்போ வந்து நம்ம கோவில்ல பண்ணலாமா இல்லை நம்ம மண்டபத்தில் பண்ணலாமா என்னென்ன டிஷ்ஷு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசிடலாம் மண்டபத்தில் பண்ணுற மாதிரியா இருந்தால் நம்ம வந்து எப்படி பண்ணும் எப்படி பண்ணா நம்ம ஐயர் வச்சு பண்ணலாமா இல்லை நம்மளே பண்ணிக்கலாமா அதே கோவில்ல பண்ணுற மாதிரி இன்னொன்னு கோவில்ல பண்ணுற மாதிரி எப்படி ஐயரு வச்சு பண்ணிக்கலாமா எப்படின்னு பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் கோவில்ல பண்ணுற மாதிரியா இருந்தால் காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் போய் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரிசெப்ஷன் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி முத மொ முத நாள் ஈவினிங் வந்து பெண் அழைப்பு வந்து நம்ம ந பண்ணிக்கணும் பெண் அழைப்பு எப்படின்னா ஒரு கோவில்ல வச்சு பொண்ணை வர சொல்லி அங்கே வந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டீஸ்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாமி வீட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வந்து மண்டபத்துக்கு வந்துடலாம் மண்டபத்துக்கு வந்து எல்லா இதுவும் ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு திருப்பி ஃபர்தராக காலையில் இயர்லியாக கிளம்பி நம்ம கோவிலுக்கு போயிடலாம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே த கல்யாணம்லாம் முடிச்சுட்டு தாலி கட்டிட்டு திருப்பி வந்து நேராக ஒரு ரிசெப்ஷன்க்கு மண்டபத்துக்கு வந்துடலாம் மண்டபத்துக்கு வந்து வந்தவொடன்னே ஒரு லைட்டாக ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி நம்ம வந்து டி டிஃபன் சாப்பிட்ருலாம் டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து ம மதியம் ஒரு லன்ச் எடுத்துக்கலாம் லன்ச் எடுத்துக்கிட்டு மு லன்ச்சை சாப்பிட்டு திருப்பி பொண்ணு அழைப்பு ஒரு மூணு அழைப்பு இருக்கும் மூ நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு ஒரு அழைப்பும் மாப்பிள்ளை வீட்டு அழைப்பு இது மாதிரி மூணு அழைப்பு மூணு அழைப்பையும் முடிச்சோடனே அவங்கவங்க ஃபர்தராக என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அவங்கவங்க ஒரு இது டீட்டைலாக முடிச்சுக்கலாம் ஓகேவா